நாங்கள் கடற்கரைக்குப் போயிருந்தோம் க நான் பார்த்த விஷயம் வந்து கா அலைகளில் கப்பல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க குழந்தைங்க அலைகளில் விளையாடிட்டு இருந்தாங்க பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் இது இதெல்லாம் பார்த்த விஷயமாக இருந்துச்சு நான் எதிர்பாராத விஷயம் சொன்னன்னால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு பெரிய அலை வந்து எங்களை தள்ளி விட்டுருச்சு நாங்கள் கீழே விழுந்துவிட்டோம் அதில் மணல் இதெல்லாம் ஆச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இது எதிர்பாராமல் நடந்ததாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் மலை மலைகள் பற்றி சொல்லுன்னால் நாங்கள் மலை மலைகளில் போகும்போது நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ச செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் அதில் செல்ஃபி எடுத்துட்டு பேக் கேமரா எல்லாம் இருக்கிற நேச்சுரல்கள்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் கீ மேலே எங்களால போஸ்ட் பண்ண முடியலை அதனால் கீழே வந்து போஸ்ட் பண்ணலான்னு கீழே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணோம் இன்ஸ்டாகிராமுலேயும் போஸ்ட் பண்ணோம்